ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஹலோ மேம் சொல்லுங்கள் மேம் பேங்க்லிருந்து பேசுகிறோம் என்ன மேம் லோன் சரிங்க மேம் இல்லை மேம் அது லோன்னு கரெக்டன டைமுக்கு கட்டினிங்கனா கால் பண்ண மாட்டாங்க சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் லோன் கட்டின அந்த ரெஸிப்ட்டு இருக்குதுங்களா அதாவது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டின லோனு ரெஸிப்ட்டு இருக்குதுங்களா ஆன்லைனில் ரெஸிப்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் சரிங்கம்மா இல்லை மேம் அந்த மாதிரி கால் இல்லை நீங்கள் என்ன பண் இல்லை ஒரு ஒரு நேரில் வந்து பாருங்கள் மேம்

சரிங்க இல்லை நீங்கள் லோன் இல்லை மேம் அதுதான் மேம் நான் கன்ஃபார்ம் பண்ணல நீங்கள் கட்டிட்டிங்களா என்னென்னு தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலான் இந்த ஆன்லைன் ரெஸிப்ட்டு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இந்த வாரம் பேங்க்கு எப்படியும் லீவாக தாங்க இருக்கும் நீங்கள் ஒரு திங்கக்கெழமை அப்போ இல்லைனா புதன்கெழமை வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி இப்போ லோன் கட்டினேன்னு சொன்னிங்கல்லை அதுக்கான ரெஸிப்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஆன்லைன் ரெஸிப்ட் இருக்கும் கொடுத்துருப்பாங்க எப்படியும் பேங்கில் எல்லாமே இருக்குங்களா அப்போ நேரில் வந்து பாருங்கள் மேம் ஏனால் நீங்கள் நேரில் வந்தால் தான் யார் என்னென்னு எங்களுக்கு தெரியும் நம் கால் பண்ணி இருக்கிங்க சரி நேரில் வந்து பாருங்கள்

என் பேருங்களா ராதாகிருஷ்ணன் மேம் ம் ஆ சேரிங்க மேம் நேரில் வந்து பாருங்கள் மேம் கண்டிப்பாக உங்களுக்கான இது பண்ணி தருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓகே மேம் ஆ சரி மேம்